நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஏற்காடு போயிருந்தேன் என் நண்பர்களோடு காரில் வந்து ஏற்காடுக்கு போயிருந்தேன் மொத்தம் அஞ்சு பேர் போயிருந்தோம் நாங்கள் ஏற்காடுக்கு வந்து போவதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது சேலத்து வழியாக போகலாம் குப்பனூர் வழியாக போகலாம் நாங்கள் சேலம் அடிவாரம் போய் அங்கிருந்து ஏற்காடு போனோம் கொஞ்சம் தூரம் போன உடனே மழை பெய்ய ஆரமிச்சிருச்சு மழை பெஞ்சி ரோடெல்லாம் தண்ணி அங்கேருந்து சின்ன சின்ன ஊற்றெல்லாம் உருவாகி ஊற்ற ஆரமிச்சிருச்சு ரோடும் மழையில் ஃபுல்லாக மற மறைஞ்சிருச்சு பனி பனிமூட்டமாகவே இருந்தது அதெல்லாம் தாண்டி நாங்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு சில இடத்துல மழை நி நின்றுச்சு அந்த இடத்துல நாங்கள் இற இறங்கி கீழே நடந்து வந்து சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு வந்தால் கீழே வந்து சேலம் நகரம் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுது சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு அத சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாம் மேலேருந்து நல்லா தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி மறுபடியும் ஏற்காடு மேலே ஏற ஆரமிச்சுட்டோம் ஒரு மூணு மணிக்கு நாங்கள் ஏற்காடு போய் ரீச் ஆயிட்டோம் அங்கே ஏற்காடு போனதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அந்த ஹோட்டல் வந்து அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் பேர் ஹோட்டல் பிரபாஹரன் அங்கே வாங்கலாம்னா பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஷேவராய்ஸ் போக ஆரமிச்சோம் ஷேவராய்ஸுன்றது ஒரு பெரிய ஒரு கிரௌண்டு அங்கே வந்து ஃப் ஃப்ளாட்டாக இருக்கும் சமவெளியாக இருக்கும் அங்கே வந்து எல்லோருமே அங்கே தான் காரை நிறுத்திவிட்டு அங்கே சாப்பிடுவாங்க ஒவ்வொரு குரூப்பாக நின்று டேன்ஸ் ஆடுவாங்க பாட்டு போட்டு ஜாலியாக அங்கே தான் எல்லோரும் ரிலாக்ஸுடா இருப்பாங்க அது மிகப்பெரிய கிரௌண்டு அங்கே நாங்கள் போய் எங்கள் காரில் இருந்த அந்த கார் கவரை போட்டு அதில் உக்காந்து நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கையெலாம் கழுவிட்டு காரில் ஏறி உக்காந்து அந்த கிரௌண்டையும் ஒரு சுற்று சுற்றினோம் யார் யார் எங்கெங்க என்னென்ன பண்றாங்க யார் யார் என்னென்ன டேன்ஸ் ஆடுறாங்க அப்படின்றதுலாம் ஒவ்வொரு குரூப்பாக நாங்கள் போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தோம் இப்படி யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதையே நாங்கள் ஒரு வேலையாக செஞ்சுட்ருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல காரை நிறுத்திவிட்டு என் கூட வந்த நண்பர்களில் ஒருத்தர் ரெண்டு பேர் இறங்கி டேன்ஸ் ஆட ஆரமித்தாங்க நாங்கள் பாட்டு போட்டோம் பாட்டு போட்டு அவங்க ரெண்டு பேரும் டேன்ஸ் ஆட ஆரமித்தாங்க அவங்க டேன்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அந்த ஏரியாவே டேன்ஸ் ஆடுறதை நிறுத்திவிட்டு இவங்கள தான் மொத்தமாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு நாங்கள் பாட்டை சவுண்டாக வச்சு டேன்ஸ் ஆடிகிட்ருந்தோம் அப்போ மழை தூரல் ஆரமிச்சுருச்சு அப்போ அந்த மழை தூரலையும் இவங்க பொருட்படுத்தாமல் அந்த மழை தூரல்லையும் அந்த டேன்ஸை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க மற்றவங்கள்லாம் அவங்கவுங்க காருக்கு போயிட்டு உள்ளே உக்கார ஆரமித்தாங்க ஆனாலும் இவங்க மழையில நனைஞ்சுட்டே என் கூட வந்த நண்பர்களெலாம் டேன்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு காரில் ஏறிட்டு நாங்க ஷேவராய்ஸுலிருந்து பகோடா பாயிண்டுக்கு வந்தோம் பகோடா பாயிண்ட்டு வந்தால் அது வந்து ஒரு வியூ பாயிண்ட் அந்த வியூ பாயிண்ட்லேந்து சேலத்தோடய இன்னோரு சைடு தெரியும் சேலத்துக்கு நாங்கள் ஏறும்போது அடிவாரம் வழியாக ஏறினோம் அந்த சைடில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது சேலத்தோடய அந்த மலைக்கு இந்த சைடு இருக்கிற வியூ பாயிண்ட்டு வந்து பகோடா வியூ பாயிண்ட் அங்கே வந்து மலைக்கு இந்த பக்கம் இருக்கிற ஊர்கள் எல்லாமே தெரியும் அந்த பகோடா பாயிண்டில் நாங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு போனோம் அங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு போனதுக்கப்புறம் இருட்டிடுச்சு நாங்கள் ஏழு மணி வரைக்கும் அங்கே இருந்தோம் ஏழு மணி வரைக்கும் அங்கே இருந்ததுக்கப்புறம் மழைக்காலம் அப்படின்றதுனால யாரும் அங்கே இல்லை எல்லாம் கிளம்பிட்டாங்க கூட்டமே இல்லாமல் ரொம்ப காலியாக வெறிச்சோடி இருந்தது அந்த இடத்துலியும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டேன்ஸை போட்டுவிட்டு அதுக்கப்புறமாகதான் ஏழ்ரை மணிக்கு பக்கமாக நாங்கள் கீழே இறங்க ஆரமித்தோம் நாங்கள் ஏறும்போது சேலம் அடிவாரம் வழியாக ஏறினோம் கீழே இறங்கும்மோது குப்பனூர் வழியா இறங்குனோம் இப்படி ஏறிவிட்டு அப்படி இறங்கிட்டோம் இந்த ஏற்காடுக்கு போன டிரிப்பு வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஏனால் ஏற்காடுக்கு போனால் அந்த சூழ்நிலை வந்து ஒரு அமைதியை கொடுக்குது பிளஸ் ஒரு மன நிம்மதியும் அதனால உருவாகுது அதனுடைய சூழ்நிலை அதோடய தட்ப வெட்ப நிலை இதெல்லாமே ரொம்ப அமைதியை தரக்கூடியதாக இருக்குது இது என் வாழ்வில் நடந்த மிக முக்கியமான தருணம்